ஹலோ ஆ ஆமாங்க சொல்லுங்க ஓகே ம் எல்லாமே இருக்குது கண்டிப்பாங்க வேறு ஆ டெலிவரியும் அவைலபிள் தான் ஆனால் உங்கள் எல்லாமே வந்து ஹோம்மேடு தாங்க வீட்டிலேயே நாங்கள் செஞ்சு ஒரு கலப்படமெலாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே வந்து நேச்சுரல் தாங்க ம்ம்ம் இல்லை நாங்கள் அதிகமாக இந்த பிரசர்வேட்டிவ்லாம் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது நாங்கள் எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணிட்டிருக்கோம் ஸோ நீங்கள் நீங்கள் கேட்கறது எனக்குப் புரியுது பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைஜினிக்காக தான் இருக்கும் நீங்கள் குவாலிட்டியை பற்றி எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாதுங்க ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி டேஸ்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டிவைஸும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் இப்போ பார்த்திங்கன்னா லாவா கேக் அது வந்து கொஞ்சம் இப்போ நல்லா பீக்காக போயிட்டிருக்கு உங்களுக்கு அது நல்லாருக்குனு நினைக்கிறேன் ரொம்ப திகட்டாது ஸோ நல்லா தான் இருக்கும் அது ஒன் டைம்மு உங்களுக்கு எத்தனை ஃப்ளேவர் வேணும் எங்கள்ட மூணு ஃப்ளேவர் இருக்குது ம்ம் இல்லல்லை ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க மொத்தம் ஓகேங்க நீங்கள் எத்தனை பீஸஸ் வேணும் அதாவது எத்தனை பாக்ஸஸ் வேணும் சொன்னீங்கன்னால் ஆயிரம் பாக்ஸுலையும் எல்லா ஃபீஸ்மே போட்டு வேணுமா இல்லை எப்படி அதுதான் அதுதான் அப்படி தான் கேட்கறேன் அது மாதிரி எத்தனை ஃபை ஃபை ஹண்ட்ரேட் பீஸஸ் வேணும் ஆ ஓகே ஒவ்வொரு பாக்ஸுலையும் வந்து என்னென்ன காம்போஸ் இருக்கணும் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லிடிங்கன்னா நான் வந்து எல்லாமே பேக் பண்ணி நான் ரெண்டு நாள்னால் ரெண்டு நாளைக்குள்ளே நான் டெலிவரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆ ஓகேங்க நான் உங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அதை அனுப்பிவிட்டுறேன் தேங்க்யூ